இப்போ நம்மளுக்கு விவசாயத்துக்கான நீர் எல்லாம் எந்த குறைபாடும் இல்லாமல் நம்மளுக்கு பக்கத்தில் பவானி சாகர் டேம் இருக்குது அங்கேருந்து போகறத்துக்கு ரெண்டு போகம் அறக்கங்கோட்டை வாய்க்காலில் தண்ணிவுடுருவாங்க அது நெல் விவசாயம் நெல் கடலை கடலைக்கு தண்ணி தனியாக விட்ருவாங்க நெல்லுக்கு தனியாக ரெண்டு போகம் விட்ருவாங்க அதனால தண்ணிங்கிறதுக்கு நாங்கள் போராட வேண்டிய அவசியம் இது நாள் வரையும் இது நாள் வரைக்கும் வந்தது இல்லை அது தண்ணி இல்லாத காலத்துக்கு பேசிப்போம் இந்த பக்கம் இந்த தோட்டம் காடு கிணறுங்கிற போது ஒற்ற கிணறு தான் இருக்குது தண்ணி அது வந்து பிரச்சனை இல்லை விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கும் நம்ம ஏரியா பக்கம் இந்த பக்கம் பாரஸ்ட்டு ம மழை பேஞ்சாக்கால் டேம் குண்டேரிபள்ள டேம் இருக்கும் அங்கேருந்து பாசனத்துக்கும் நம்மளுக்கு தண்ணி விவசாயத்துக்கு விட்றாங்க அதனால் தண்ணிக்கு நம்ம ரோட்டில் குடத்த தூக்கி மறியல் பண்ணனுங்கிறது இது நாள் வரைக்கும் அந்த இது வரல தண்ணி பிரச்சனை இல்லை